ஆமாம் எங்கள் இடத்து இருந்து இங்கேருந்து ஒரு கிலோ மீட்ருலேயே வந்து மருத்துவமனையும் இருக்குது அதே போல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே அரசு சுகாதார மையமும் இருக்குது இப்போது வந்து அரசு சுகாதார மையத்துக்கு போகணும் ஆட்டோ ஏறி போகணும் பஸ்ஸு ஏறி போகணும் அப்படின்லாம் எங்களுக்கு கிடையாது நடந்து போனாலே ஒரு ஐந்து நிமிஷத்தில் நாங்கள் அரசு சுகாதார மையத்துக்கு போய்விடுவோம் அதில் நாங்கள் சீக்கிரமாகவே அதுனால் அரசு சுகாதார மையத்தை அணுக முடியுது